எங்கள் ஊரில் என்ன பொறுத்த வரையிலும் இங்கே விளையாட்டு மைதானன்றது இல்லை அதுக்காக வேண்டி நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம் இந்த ஊரில் பொறுத்தவரையிலும் நீங்கள் விலையை வாலி பிள்ளைகள் எல்லாம் வந்துவிட்டு இங்கே வரையிலும் போட்டு கேட்டாங்க ஒரு க்ரௌண்டு வேணும் எங்களுக்குன்னு விளையாடுறதுக்கு நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே ஒரு க்ரௌண்ட் வேணும்ன்னு கேட்டாங்க ஆனால் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு நாங்கள் தரோம் தரோம் தரோன்ட்டு இதுவரையிலும் கிடைக்கல ஆனால் இதுவரையிலும் கிடைக்கணுன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப என்க்ரேஜ் பண்ணுறாங்க இங்கே நம்ப ஊரில் பொறுத்த வரையிலும் நம்ம ஒரு க்ரௌண்டு இருக்கு அந்த க்ரௌண்டு தனியாக இருந்து எங்களுக்கு க்ரௌண்டு இந்த தச்சாம்பாடி பொறுத்த வரைலையும் எங்கள் ஊர் தச்சாம்பாடி தச்சாம்பாடி பொறுத்த வரையிலும் க்ரௌண்டுக்காக வேண்டி பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் கிடைக்கல அதுக்கப்புறமும் போட்ட பின்னாடி நாங்கள் தரோன் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்குறாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டுருக்கு இதோ செய்கிறேன் அதோ செய்கிறேன்னு இதுவரைலும் கிடைக்கல அந்த க்ரௌண்டில் ஜனங்கள் ஏறி வந்து விளையாட்டை பார்க்கணுன் ரொம்ப ஆசைப்பட்றாங்க கிடைக்கல அதுக்கு என்ன செய்யலான்றது தான் எங்களுடைய விருப்பத்தை கேட்கிறாங்க ஜனங்க எப்படி செய்யலாம் எப்படி செய்யலான்னு நாங்களும் போயிவிட்டு கேட்டுகிட்டே இருக்கோம் இதுவரையிலும் கிடைக்கல எங்களுக்கு ஆனால் பிள்ளைகள் தனியார் இடத்த வச்சே கற்றுக்கிட்ருக்காங்க இது வரையிலும் கற்றுட்டு விளையாடிட்டுருக்காங்க நல்ல ப்ரைஸ்ஸும் எடுத்துகிட்டு வராங்க எங்கள் ஊரில் ரெண்டு மூணு ப்ரைஸ் கொண்டு வந்தாங்க போன வருஷம் வந்து இந்த வருஷம் கூட இருந்து போன வருஷம் வந்து அதுக்கு முன்னே வருஷம் இப்படி கிடைக்கிது ஆனால் கிடைச்சாச்சும் க்ரௌண்டுன்னு கிடச்சிதுன்னாக்கா இன்னும் இம்ப்ரூவ்மெண்டாகவும் எங்கள் பிள்ளைங்கள் அதுங்க ரொம்ப ஆசை எங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கு தெ திருநாள் பார்க்கலாம் ஓகே